ஹலோ ஸ்வீட்ஸ் ஸ்டாலா எங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஸ்வீடெலாம் வாங்கணும் உங்கள்கிட்ட எல்லா ஸ்வீட்டும் இருக்குமில எனக்கு மிச்சரு பாதுஷா அப்புறம் ஜாங்கிரி ஜிலேபி எல்லாத்துலேயுமே ஒரு மூணு மூணு கிலோ போட்டு அனுப்புகிறீங்களா டெலிவரி எப்படிங்க டெலிவரி வீட்லேயே கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் வந்து வாங்கிக்கணுமா ஆ நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி தானே செய்கிறீங்க ம் எதையாவது கலப்பிடமெலாம் பண்ணமாட்டிங்கள்ல ம் ஏன்னால் எல்லாேருமே வயிதானவங்க சின்னப் பிள்ளைகள்லாம் சாப்பிடுவாங்க அதனால்தான் கேட்குறோம் தப்பாக எடுத்துக்காதீங்க ம் எண்ணெயெலாம் எப்படிங்க ஒரே எண்ணெயில் எல்லா ஸ்வீட்டும் செய்கிறதா இல்லை எப்படி தனிப்பட்ட முறையில் சேர்க்குறீங்களா ம் கேட்குறேன்னு தப்பாயெலாம் எடுத்துக்காதீங்க அது கேட்குறது இதுதாங்க ம்

ஒரு புதுவிதமான ஏதாச்சும் ஸ்வீட் உங்கள் ஸ்பெஷலாக ஏதாச்சும் உங்கள் கடையில் இருக்குமா

ம் பால்கோவா எத்தனை ஃபிளேவர்ஸுங்க உங்கள் கடையில்

இப்போ எனக்கு அந்த மூணு ஃபிளேவரும் வேணும் அது கலரெலாம் போட்டுறாதீங்க பால்கோவாவில் ஒரே மாரி கலராக இருந்தாலும் பரவாயில்ல ஃபிளேவர் மட்டும் வேறு வேறு இருந்தால் போதும் ஆ அதனால் பார்த்து பதமாக செஞ்சு அனுப்புங்க சரியா ம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே எங்கே வீட்டுக்கு வந்துடணும் அதுக்கு தகுந்த மாரி டெலிவரி பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் தனி தனி பாக்ஸில் வந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்புங்க ஏன்னால் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் கொடுத்து விடணும் கல்யாணம் முடிஞ்சு அப்படியே சாப்பிட்டு போகிறவங்களுக்கு கையில் கொடுக்கணும் அதனால நீங்கள் வந்து தனித்தனி பாக்கெட்டாக போட்டு உங்கள் எங்கள் பேரை மென்ஷன் பண்ணணும் உங்கள் பேரும் அதில் மென்ஷன் பண்ணுற மாரி போட்டுக்கோங்க

எனக்கு ஒரு ஐநூறு பாக்ஸ் வேணும் எல்லாம் ஸ்வீட்ஸ்லேயும் இல்லை ஒவ்வொரு பாக்ஸில் வந்து நம்ம வாங்கிற எல்லா ஸ்வீட்லேருந்தும் ஒன்று ஒன்று எடுத்துப்போட்டு ஆ ஆ ஆமாம் சரி நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன் டீடைல்ஸ் எல்லாம் ம் ம் ம் தேங்க்யூ சார்